ஹலோ மாப்பிள அருண் என்ன பண்ணுற சரி சரி சரி இப்போ நம்ம இங்கே சம்பூர்ண ஹோட்டல் புதுசாக ஓப்பன் பண்ணாங்கள்ல அங்கே நீ சாப்பிட்ருக்குறீயா சரி சரி அங்கேல்லாம் எப்படி சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா என்னென்ன கொடுக்குறாங்க அங்கே சரி மாப்பிள சரி சரி அதான் நான் வீட்டுக்கு ஒரு ரைஸ்ஸு இல்லைன்னா எதாவது பிரியாணி எதும் ஆர்ட்ரு பண்ண சொன்னாங்க சரி ஆர்ட்ரு பண்ணலாம்னுதான் உன்னை கேட்டேன் நல்லா இருக்குமா நீ சாப்பிட்டுருக்குறீயா சரி மாப்பிள சரி அதுக்குதான் கேட்டேன் ஆ சரி சரி சரி நான் சா ஆ சரி